ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு இருவத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆறு பத்தம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்து ஏழு